மதிய உணவு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்பிடுவேன் இல்லை அதுக்கு என்ன சமைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கனா ஃபர்ஸ்ட் வெஜ் தான் ஸோ சாம்பாரு ரசம் மோர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் சமைப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் டைம்ஸ் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஏதாவது சமைக்கிறதுக்கான டைம் நேரம் இருந்துச்சுன்னால் நான் டைமில் சமைச்சுடுவேன் ஸோ அப்படி இல்லை அப்படின்னால் எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க ஸோ அவங்க சமைத்து தரதெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் டைம்ஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி அப்படி இல்லை அப்படின்னால் சாப்பாடு இருந்துச்சுன்னால் சாப்பாடு சாப்பிடுவோம் ஸோ சம் டைம்ஸ் எங்களுக்கு என்ன அந்த டைம்ஸில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் அந்த டைம்ஸில் சாப்பிட்டு முடிச்சுடுவோம் ஸோ எனக்கு நைட்டு உணவு விட ராத்திரியில் சாப்பிடுவதை விட மதியம் சாப்பிடுவது அதிகமாக இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறைய சாப்புடலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மதியத்தில் சாப்பிடும் போது ஃப்ரூட்ஸ் தருவாங்க ஸோ அதே மாதிரி நைட்டில் சாப்பிடுகிறதுக்கு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் தான் தருவாங்க ஸோ மதியத்துக்கு நிறைய தருவாங்க ஸோ சாப்பாடு கம்மியாக சாப்பிடு ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்கள் மதிய சாப்பாடு உணவுதான் சமைக்கும்போது இந்த ஃப்ரூட்ஸும் சாப்பாட்டுக்கும் தயிர் சாதம் செய்யும் போது மாதுளம் பழம் அந்த மாதுளம் பழத்தை ஆட் பண்ணுவாங்க கொய்யா பழத்தை ஆட் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் கர்ட் ரைஸ் தரும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாப்பிடுவதற்கும்